நான் வந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு டூர் போயிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஊட்டி ஊட்டி வந்து நான் போகும் போது எங்கள் ஸ்கூலில் தான் கூட்டி போனாங்க ஊட்டிக்கு கூட்டி போகும்போது வந்து பஸ்ஸில் வச்சு கூட்டி போனாங்க மலை ஏறும் போதே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆனால் வந்து மலை ஏறும் போது ரொம்ப நேரம் ஆச்சு ஒரு டூ ஹவர்ஸ்கிட்ட ஆச்சு மேலே ஏறின பிறகு இறங்குனவொடனே செம்ம கூலிங்கு இது வரைக்கும் நான் அந்த லைஃப்பில் இது மாதிரி கூலிங் நான் ஏஸியில் கூட இருந்துருக்கோம் ஏஸியில் இருந்தாலும் அந்த கூலிங் இருந்திருக்காது இறங்கின உடனே கையெல்லாம் விறச்சிக்கிச்சு ரொம்ப ரொம்ப வெள்ளையாக ஆகிடுச்சு கையெல்லாம் அப்போ இறங்கின உடனே நாங்கள் ஒரு கடையில் போய் சாப்பிட்டோம் கடையில் போய் சாப்பிட்டு ஒரு இட்லி தான் ரொம்ப சூடாக இருந்துச்சு ஆனால் தொட்டால் அதில் நமக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லை சூடே இல்லாமல் வாயில் போடுற வரையும் வாயில் போடுறப்ப தான் வந்து சூடு தெரிஞ்சுது அந்த அளவுக்கு அந்த இடம் ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு அங்கே வந்து டீயும் காஃபியும் ரொம்ப பேமஸான ஏரியா வந்து ஊட்டி ஊட்டி பிளேசஸ் அங்கே டீ குடிச்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை போனேன் ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் ஒகேனக்கல் ஒகேனக்கல் வந்து டூர் போகும் போது வந்து அங்கே வந்து ஃபால்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரி ஃபால்ஸில் குளித்துட்டு அப்புறம் வந்து அங்கே ஒரு ஆயில் பாத் எடுத்தோம் ஆயில் பாத்தெலாம் சூப்பராக பண்ணாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆயில் பாத் நிறைய நிறைய பீப்பிள்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒகேனக்கல் அந்த வெயில் சீசன் அப்போலாம் நிறைய பேர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க நானும் போய் என்ஜாய் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்காடு ஏற்காடில் போயிட்டு என் ஃப்ரண்ட்ஸோடு பைக்கில் போயிட்டு பைக்கில் வந்து போகும் போதே அந்த எங்கள் ஊர் சைடெலாம் வந்து விழுப்புரம் சைடுன்றதால் அங்கே ஏற்காடுலாம் பக்கத்தில் இருக்கறதால் பைக்கிலையே போயிட்டு நாங்கள் எல்லாம் போயிட்டு மலை மேல் ஏறும் போதெலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் ஒவ்வொரு இடமும் ரொம்ப டேஞ்சரஸாக இருந்துச்சு அதெல்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ணோம் நிறைய என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் சுற்றிப் பார்த்துட்டு வந்தோம் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செஞ்சி செஞ்சி ட்ரிப் பார்த்தீங்கன்னா வந்து செஞ்சியில் வந்து பெரிய மலை அது வந்து அங்கே அந்த காலத்தில் வந்து ராஜாவெலாம் வாழ்ந்த இடம் அந்த அந்த வாழ்ந்த இடத்துல நிறைய ஸ்கூல் நாங்கள் போகும் போது அந்த ஸ்கூல் டேஸ் பசங்கெல்லாம் வருவாங்க ஸ்கூல் பசங்கெலாம் நிறையா பேர் வந்து வந்து அந்த மலையேறதில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் வந்து பெரிய மலை நாங்கள் எல்லாம் ஏறும் போது கை காலெல்லாம் ரொம்ப வலித்தது ஆனால் மேலே ஏறி பார்த்த பிறகு அங்கே அந்த காலத்தில் எப்பிடில்லாம் வாழ்ந்தாங்க அந்த காலத்து ராஜாவெல்லாம் எப்பிடில்லாம் அந்த இடத்த யூஸ் பண்ணாங்க அவங்க குதிரை குதிரை போன இடமெல்லாம் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இடம் சுற்றி பார்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சுற்றிப் பார்த்த இடம் இதெல்லாம் அதே மாதிரி வந்து பாண்டிச்சேரியும் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் எல்லா ஏரியாவும் அந்த அந்த ஏரியால்லாம் சுற்றி பார்க்கும் போது ரொம்ப அந்த இடமெல்லாம் நல்லா இருக்கும் ஆங்கிலேயர்கள்லாம் எப்படில்லாம் வந்து வாழ்ந்தாங்க அவங்களுடைய இடம் எப்படில்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து பாண்டிச்சேரிக்கு போனால் எல்லாமே தெரிஞ்சுடும் இதெல்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி இருந்த இடம்